ஹலோ சார் சார் சார் நாங்கள் எங்களுக்கு எங்கள் சிஸ்டருக்கு மேரேஜுங்க சார் நெக்ஸ்ட் மந்த் ஒரு ஃபிஃப்டின்த்துங்க சார் டேட்டு சார் என்னென்ன மாதிரி பேக்கேஜ் இருக்குதுங்க சார் ப்ரீ வெட்டிங் ஷூட் அந்த மாதிரிலாம் எடுக்கணும் அமௌண்ட் சொன்னீங்கன்னால் நாங்கள் பிக்ஸ் பண்ணிடுவோம் சொல்லுங்கள் சார் ஓகேங்க சார் சரிங்க சார் எத்தனை பேஜு வருங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சார் எங்களுக்கு லீவ்ஸ் கம்மியானால் கூட பரவாயில்லைங்க சார் ஒரு ஒரு செவன்டி தௌசண்ட்குள்ள பண்ணுற மாதிரி பண்ணால் நல்லாருக்குதுங்க சார் சரிங்க் சார் ஆமாங்க சார் இருந்தாலும் நம்மளுக்கும் வச்சிட்டு ஒரு ஒன் டுவெண்ட்டி போகாமல் ஒரு ஒன் லேக் குள்ள வந்துதுன்னால் நல்லாருக்குதுங்க சார் சரி சரிங்க சார் சரிங்க சார் இன்டீரியர் எப்படிங் சார் நான் அதுக்கு டெக்கரேஷனுக்கெல்லாம் தனியாக இது பண்ணுவீங்களா எல்லாமே பேக்கேஜா இதிலயா அடங்கிடுங்களா சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சரிங்க சார் இது எவ்வளோ சரிங்க சார் சென்ட் பண்ணுறிங்க சரிங்க சார் ச சார் இதுக்கு எவ்வளோ இது பே பண்ணுங்கள் சார் அட்வான்ஸு சரிங்க சார் இது முடிஞ்சு வெட்டிங் முடிஞ்சதையும் கொடுத்துலாலங்க சார் சரி ஃபிஃப்டின் டேஸ் டைம் இருக்கும் டைம் கிடைக்குதுங்களா சரிங்க சார் சரிங்க சார் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுறேங்க சார் நீங்கள் பாருங்கள் காண்டக்ட் நம்பரும் அதிலயே இ இதை ஜிபே நம்பரும் அதிலயே கொடுத்துட்டிங்கன்னா நான் அட்வான்ஸ் பே பண்ணிடுவேங்க சார் போது எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குறதனால சரிங்க சார் நான் என்னனு உங்களுக்கு பே கால் பண்ணுறேங்க சார் ம் ஓகே சார் தேங்க்யூ